ஹலோ வணக்கம் சார் அப்படிங்களா சொல்லுங்க சார் அப்படிங்களா சரிங்க சார் உங்களுக்கு எந்தமாதிரி மஞ்சள்லாம் வேணும் உங்களுக்கு எந்தமாதிரி மஞ்சள்லாம் வேணும் என்ன வெரைட்டியில் வேணும் உங்களுக்கு இங்கே நம்ம பகுதி வந்து விரலி மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் குழம்புக்குத் தேவையான மஞ்சள் அதிகளவில் வந்து நாங்கள் பயிர் பண்ணிட்டு இருக்கோம் டீலர்சிப் வந்து ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் அந்தமாதிரி வந்து இது பண்ணிக்கிறோம்பா நீங்கள் என்ன பண்ணலான்னு இருக்கிறீங்க பாருங்கள்

வீட்லேயே அனுப்புவோம் உங்களுக்கு வந்து பேக்கிங்காக சார் இல்லை ஒரு நிமிஷம் இருங்க சார் நீங்கள் பேக்கிங்காக வேணுமா உங்களுக்கு கிலோக்கணக்கில் வேணுமா இல்லை நூறு நூறு கிராம் அந்தமாதிரி இல்லை ஹோல்சேலில் மொத்தமாகவே நீங்களே எடுத்துட்டுப் போய் பண்ணிக்கிறீங்களா மெட்டிரீயல் மட்டும் கொடுத்தா போதும்ங்களா ஓகேங்க சார் ஓகேங்க சார் நீங்கள் யார் மூலிமா வந்திங்க எப்படி தெரியும் உங்களுக்கு எங்கள் நம்பரு அப்படிங்களா சார் சரிங்க சார் உங்களுக்கு எந்த மாதிரி எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கனாக்க அது எவ்வளோ எவ்வளோ ம் சரிங்க சார் அப்படி தான் போட்டுக்கலாம் ஓகே தேங்க்யூங்க சார்